இந்தியாவோட உணவுமுறை அப்படினு நம்ம எடுத்துட்டோம்னா ஆக்சுவலாக இந்தியாவில பார்த்திங்க அப்படினா பல வகையான உணவு முறைகள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படினு சொல்லி எடுத்துட்டோம்னா நம்ம சைடில் காரமும் சாப்பிடுவாங்க ப்ளஸ் ஸ்வீட் சம் டைம்ஸ் ஸ்வீட் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துப்போம் இதே நம்ம பெங்களூர் சைடில் போகறோம் அப்படிங்கும்போது அங்கே மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்வீட் அந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க இதே த தெலுங்கானா அந்த சைடுலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஸ்பைசியாகதான் இருக்கிறதுலே அதிகமாக காரம் சாப்பிட்றாங்க அப்படினா அவங்கள தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும் இந்தியாவில அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மஹாராஷ்ட்ரா சைடுலலாமே வந்து மாவு சார்ந்த உணவு தான் இருக்கும் சப்பாத்தி ரொட்டி நாண் அந்தமாதிரியான உணவுதான் சாப்பிடுவாங்க பட் ஆல்ஓவர் அப்படினு நம்ம எடுத்துட்டோங்கும்போது மேக்சிமம் அதிக பட்சமாக வந்து ரைஸ் அதாவது சாதம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய இடத்துல மேக்சிமம் இந்தியாவில் அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா சாதம் தான் நம்ம எடுத்துக்குறோம் அதே போல டெய்லி பேசிஸில் தினசரி வாழ்க்கையில நம்ம சாப்பிட்றது மார்னிங்கும்போது மேக்சிமம் எல்லாரும் டிஃபன் அந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க இட்லி தோசை பொங்கல் வடை இந்தமாதிரியான ஒரு விஷியம் தான் பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் ரொட்டின் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் ஆஃப்டர்நூன் லன்ச் எடுத்துக்குறாங்க அப்படிங்கும் போது இப்போ எப்படி இருக்குன்னா சாம்பார் ரசம் மோர் சாதம் அந்த மாதிரி அதுக்கூட பார்த்திங்க அப்படினா காய்கறிகள் அப்படிங்கிறது நிறைய சேர்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரிதான் ஆஃப்டர்நூன் ரொட்டின் அப்படிங்கிறது மேக்சிமம் எல்லா இடத்துலையும் வந்து சாப்பிடுவாங்க அதே போல இப்போ பிரபலமாக அப்படினு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரீசண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணிங்கறது ரொம்ப ஃபேமஸாக இருக்கு அதுலையுமே இப்போ ரீசண்ட் டேஸில் பிரியாணிலே நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படினா வந்துருக்கு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது வந்து சிக்கன் மட்டன் அந்தமாதிரி இருக்கும் பட் இப்போ சிக்கன் வந் மட்டன்லயே நிறைய விஷயம் அதவாது நிறைய டிஃப்ரண்ட் டிஷ்ஷஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசண்ட் டேஸில் நிறையவே வந்து புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணிருக்காங்க ரெடி பண்ணி இப்போ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமான உணவாக இருக்கு பிரியாணி பரோட்டா இந்தமாதிரியான விஷயம் ப்ளஸ் மசாலா அப்படினு நம்ம எடுத்துக்குறோம்னா மசாலாங்கிறது ஒரு சில அது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சிலவங்க பார்த்திங்க அப்படின்னா வீட்ல எல்லா திங்ஸையுமே வாங்கி மிக்ஸ்டாக அதை வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க இல்லை ஒரு சிலவங்க பார்த்திங்கனா இப்போ மிளகா மட்டும் தனியாகவே அரைச்சி யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப ஸ்பைசியாக சாப்பிட்றாங்க அப்படிங்கும்போது கரம்மசாலா இருக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா தனியாக மிளகாயை வந்து தனியாக யூஸ் பண்ணுவாங்க இல்லை இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து குழம்பு மிளகாய் தூளாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாரி வெரைட்டி ஆஃப் மசாலா பொருட்கள் வந்து நம்ம ரெகுலர் டெய்லி பேசிஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்